ஹலோ வணக்கம் சார் நகராட்சி ஆஃபிஸுங்களா வாட்டர் சப்ளே டிபார்ட்மெண்ட்டா சார் நாங்கள் வந்து இங்கே முத்து கிருஷ்ணன் நகர்லேருந்து பேசுகிறோம் சார் தண்ணியே வர மாட்டேங்குது சார் குடி தண்ணியே வர மாட்டேங்குது ஒரு ஆறு மாதமா எங்களுக்கு இந்த ப்ரோப்லம் இருக்குது சார் சார் நாங்கள் நிறையா தடவை வந்து உங்கள் ஆஃபிஸில் இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் இங்கே ஏரியாவில் வரி வசூல் பண்றவங்கள்டையும் நாங்கள் நிறையா தடவை சொல்லிருக்கோம் வரியெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறிங்க நாங்கள் ஆறு மாதமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் சார் சார் உங்களுக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு புரியுது சார் ஆனால் ஆறு மாதமா தண்ணி வரலைனா நீங்கள் யோசித்து பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு நாங்கள் ஏதாவது வரி வரி இதெலாம் கட்டாமல் இருந்தோன்னாலும் பரவாயில்ல எல்லா வரியுமே நாங்கள் கரெக்டாக கட்டிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்க சார் கொஞ்சம் சீக்கிரோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்கள் தெருலேருந்து பக்கத்து தெருவில் போய் என் நம்பர் தான் சார் இது சரிங்க சார் ஆ நீங்கள் இந்த நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க நான் வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரோம் சரி சரிங்க சார் நாங்கள் வீட்டில் தான் சார் இருப்போம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆ நான் வீட்டில்தான் சார் இருப்பேன் நீங்கள் எப்போ வேணுணாலும் வாங்க

ஆ ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் சீக்கிரம் செய்ங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்